சார் ஐ ஃபெமென்ஸு டைலரா சார் சார் நாங்கள் மாயவரத்துலருந்து பேசுகிறோம் ஏவிஜி காலேஜில் படிக்கிறோம் கா காலேஜில் இப்போ கல்ச்சர் இருக்கு கல்ச்சர் ஃபங்க்ஷன் நடக்குது ஆ ஆ ஆ டான்ஸ் வந்து நாங்கள்லாம் நம்ம டிப்பார்ட்மென்ட்லருந்து பசங்க ஆட்றாங்க ஒரு ஐம்பது பசங்களுக்கு வந்து ஒரே மாதிரி ஸ்டைலாக கொஞ்சம் டீ ஷர்ட்டும் மேலே அந்த ஷர்ட்டும் ரெடி பண்ணனும் சார் டபிள் பாக்கெட் வச்சி கிளாத் நாங்கள் எடுத்துக் கொடுக்கற மாதிரியா சார் நீங்களே வச்சிருக்கீங்களா சார் ஏதாவது கிளாத்து ஒரு ஷர்ட் தைக்க எவ்வளோ சார் ஆவும் முந்நூறுவா இல்லை ஐம்பதாயிருவா ஐம்பது பேருக்கு பண்ணுறோம் எதாவது கம்மி பண்ணலாமா சரி ஓகே சார் நான் வந்து மெட்டீரியல் டிசைன் வந்து நான் ஒரு மாடல் வச்சிருக்கேன் அது உங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு ஒரு பீஸ் மட்டும் தச்சு நீங்கள் வைங்க நான் நேரில் வந்து பார்க்கறன்

எனக்கு நெக்ஸ்ட்டு வீக்கு வேணும் சார் நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து ஃபங்க்ஷனு இல்லைல்ல எனக்கு ஃபங்க்ஷன் அன்னக்கு காலேஜில் அன்னக்கு தான் நடக்குது ஆ இல்லைன்னா ஆ கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் பண்ணிக் கொடுங்க சார் நான் டேரெக்டாக கடைக்கு ஷாப்புக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார் கண்டிப்பாக சார் கையிலே கொடுத்தறேன் ம் சரி ஓகே சார் ம் ஆ தேங்க் யூ